நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் ஃப்ரெண்ட்டோடய மேரேஜ்க்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் நாங்கள் சேர்ந்து போயிருந்தோம் அப்போ பார்த்திங்கன்னா ஸ்கூட்டியில் போயிருந்தோம் ஸ்கூட்டியில் போனால் நிறைய போட்டோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னுட்டு ஸ்கூட்டியில் போயிருந்தோம் கொஞ்சம் தூரம்தான் அப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு காடு மாதிரி இருந்துச்சு முந்திரித்தோட்டம் மாதிரி இருந்தது அங்கே வந்து ஒரு சின்ன வாய்க்கால் மாதிரி கன்னி மாதிரி கட்டி விட்டிருந்தாங்க அதில் வந்து ரொம்ப கிளியரான தண்ணியெலாம் கிடையாது கொஞ்சம் சாக்கடை தண்ணி மாதிரி இருந்தது இந்தப்பக்கம் பார்த்திங்கன்னா முந்திரி காடு மரமெல்லாம் சொல்லிட்டு ரொம்ப பச்சையாக இருந்தது சரி ஓகே இந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்று வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டோம் அந்த ஃபோட்டோ பாக்கறத்துக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் இதுவரைக்கும் அந்தமாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்ததே இல்லை ஏனால் அந்த ஃபோட்டோ வந்து என் ஃப்ரெண்டோடய கேமராவில் எடுத்தது நாம் இதுவரைக்கும் வந்து நான் வந்து ஃபோனில்தான் வந்து ஃபோனில்தான் நான் ஃபோட்டோ எடுத்துருக்கேன் மொதல் தடவையாக வந்து கேமராவில் எடுக்கவும் அந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த ஃபோட்டோவை வந்து நாங்க பார்த்துட்டு இருந்தோம் பார்த்துட்டு இருக்கும் போது என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிணா அந்த ஃபோட்டோ பார்க்கறேன்னு சொல்லிட்டு கால் வழுக்கி அந்த சாக்கடையில் அந்த குழியில் விழுந்துட்டா விழுந்து நாங்கள் மேரேஜ் போகிறத்துக்காக புது டிரஸு ஜுவெல்ஸு எல்லாமே போட்டு ரெடி ஆகி போயிருந்தோம் அதில் வழுக்கி விழுந்ததுக்கப்புறோம் அவளோடய டிரஸ் காஸ்ட்டியூம் எல்லாமே வந்து கலைஞ்சு போயிடுச்சு அங்கே வந்து எங்களுக்கு வந்து அவளை பார்த்ததுமே ரொம்ப சிரிப்பாக போயிடுச்சு அந்த ஃபோட்டோ இப்போ வரைக்குமே இருக்குது அந்த ஃபோட்டோவை நான் ஒரு ஒரு டைமும் வந்து நான் எடுத்து எடுத்து பார்க்கும் போது அவள் அங்கே விழுந்ததுதான் வந்து கண்ணுலேயே வந்து நிற்கும் இந்த ஃபோட்டோ பார்க்கும் போதுதான அவள் வந்து விழுந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை வந்து என்னால் மறக்கவே முடியாது அங்கே நடந்த விஷயங்கள் ஏதும் வந்து என்னால் மறக்கவே முடியாது